எங்கள் வீட்டில் பயன்படுத்துகிற எலக்ட்ரிக் பொருள் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்டார்டிங்கில் எங்கள் வீட்டில் வந்து டிவியே இல்லை நாங்கள் வந்து ஒரு ரொம்ப கஷ்டத்தில் இருந்தோம் நாங்கள் டிவி வந்து பக்கத்து வீட்டில் போய் வெளியே வாசல்படியில உக்காந்து பார்ப்போம் அப்போல்லாம் யோசிச்சிருக்கோம் நம்மளால இந்த டிவி வாங்க முடியாதா என்ன அங்கே போய் பாக்கறப்போ நாங்க பார்க்கும் போதே வேணுன்னு டிவியை ஆஃப் பண்ணிவிடுவாங்க வாசல் தண்ணியை ஊற்றி விட்டிருவாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்தமாரி இருக்கும்போது நம்ம எப்போடா டிவி வாங்குவோன்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் கேட்டாங்க என்னடா கண்ணு நம்ம எப்போடா டிவி வாங்குவோம் நம்மளும் இந்தமாதிரி கேட்பாங்க எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு சின்ன டிவி அந்த டிவி இன்னுமும் நாங்கள் வெச்சிருக்கோம் ஷெட்ரு போட்டு இருக்கும் டோரு போட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கற மாதிரி வரும் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி அது தான் ஃபஸ்ட்டு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அதில் வாங்கினோம் அந்த டிவி இன்னமும் நல்லா ஓடிட்டிருக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் நாங்கள் அந்த பழைய ஞாபகார்த்தமாக அதை தூக்கி போடாமல் இன்னமும் நாங்கள் அதை வெச்சிருக்கோம் அதுக்கப்புறமா இப் இப்போ தான் எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் மாறுனவொடனே அந்த டிவியை நாங்கள் ஒரு இருபது வருஷத்துக்கு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்றம் பெரிய டிவியாக என் பையன் பெரிய டிவியாக வாங்கிக் கொடுத்தான் பெரிய டிவி பார்க்கறப் இப்போ பெரிய டிவி தான் வீட்டில் இருக்குது நான் அப்போ நினச்சி கூட பார்க்கல நாங்கள் இந்தளவுக்குலாம் இந்த டிவி வாங்குவோன்றதே இப்போ எங்கள் வீட்டில் ஐம்பது இன்ச்சில் டிவி வெச்சிருக்கோம் ஆனால் என்ன தான் நம்ம இப்போ டிவி பெரிசாக டிவி வெச்சிருந்தாலும் பழச நினச்சி பார்த்தா அடுத்தவங்க வீட்டில் வாசல்படியில் போய் உக்காந்து டிவி பார்த்தது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது தண்ணி ஊற்றி விட்ருவாங்க வெளியே வந்து உக்காரக் கூடாதுன்னு போய் பார்க்கறப்போ டிவியை ஆஃப் பண்ணி விட்ருவாங்க அதெல்லாம் உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்கள் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அப்படி இப்போ டிவி வந்தவொடனே ஓரளவுக்கு எப்போயுமே அந்த டிவி பார்க்கறப்போ அந்த பழசு அந்த பழசு ஞாபகம் அடிக்கடி வந்து போகும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் வாஷிங் மிஷின் வாஷிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் வாஷிங் மிஷின் வந்து இப்போ வருது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆற்றில் தான் போய் துணி துவச்சிட்டு வருவோம் அலசி போடுறதும் அங்ககே தான் ஓடுற குளத்துல துணி தோச்சால் தான் அழுக்கு போகுன் சொல்லுவாங்க அப்படி தோச்சுப் போட்டு காய போட்டிருந்தோம் ஆனால் இப்போது எங்கள் அம்மாவால் துணி துவைக்க முடியல அதனால் கால் முட்டி வலி இடுப்பு வலின்றாங்க அதனால் வாஷிங் மிஷின் கஷ்டப்பட்டு லோனில் வாங்கிவிட்டோம் லோனில் வாங்கிட்டு இப்போது ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா போகுது நல்லா அழுக்கு போகுது நல்லாவும் இருக்குது வாஷிங் மிஷின் பார்த்தீங்கன்னா நல்லாவே போகுது ஆனால் இப்போ இங்கே யா ஆற்றில் யாருமே துணி துவைக்கிறதில்ல பெரும்பாலும் எல்லார் வீட்டுலேயும் வாஷிங் மிஷின் வாங்கிவிட்டாங்க எலக்ட்ரானிக்ஸ் இல்லாத வீடுகளே இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லார் வீட்டிலியும் இப்போது வாஷிங் மிஷின் டிவி இண்டக்ஷன் ஸ்டவ்வு நிறைய பொருட்கள் இப்போ எலக்ட்ரானிக்ஸில் வந்துடுச்சு உலகம் மாற மாற எல்லாமே மனுஷ வெச்சிட்டிருக்கற இப்போ எல்லாமே எலக்ட்ரானிக்ஸாக தான் மாறிப்போச்சு இண்டக்ஷன் ஸ்டவ் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் மாதத்துக்கு ஒரு முறை தான் சிலிண்டரை புக் பண்ண முடியும் சிலிண்டர் எப்போ காலி ஆகுனே தெரியாது அதனால் ஒரு ஏ சி இண்டக்ஷன் ஸ்டவ் ஒன்று வாங்கி வெச்சிருந்தோம் எப்போ காலி ஆகுன்னே தெரியாது நம்மளா ஒரு ஸ்டவ் காலி ஆச்சுன்னால் ஒரு சுடு தண்ணி கூட வெச்சு குளிக்க முடியாது அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா விறகடுப்பு தான் எப்போ வேணால் பற்ற வெச்சு எப்போ வேணால் குளி இப்போல்லாம் எங்கே வீட்டு வாடகை இருக்கறத்தால் ரொம்ப அடுப்பு பற்ற வெச்சால் கருப் வீடு கருப்பாயிடுதுன்னு வீட்டு ஓனர் சண்டை போடறாங்க அதனால் சிலிண்ட்ரு புக் பண்ணால் சிலிண்ட்ரு பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு முறை சிலிண்ட்ரு காலியானால் தான் புது சிலிண்ட்ரு வாங்க முடியும் புது சிலிண்டருக்கா சிலிண் காலியானக்கப்புறம் புது சிலிண்டர் வரதுக்கு நம்ம வ அந்த டைம் இதில் இது இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணிக்கிலாம் சொல்லிட்டு பால் சுடு தண்ணி வெச்சு குடிக்கிறதுக்கு அந்த இண்டக்ஷன் ஸ்டவ் வாங்கினோம் இண்டக்ஷன் ஸ்டவ்வும் நல்லா தான் இருக்குது இந்த சமீபத்தில் யூஸ் ஆகுது அப்புறம் இப்போ சமீபத்தில் இண்டக்ஷன் ஸ்டவ் புதுசாக மாற்றிருக்கோம் பழசை வாங்கின்னு புதுசாக மாற்றுனோம் அதுக்கப்புறம் இன்னும் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் பார்த்தீங்கன்னா என் பையனுக்கு லேப்டாப் வாய்ங் கொடுத்தேன் காலேஜ் படிக்கும்போது பையனுக்கு கடைசி வர்ஷம் ப்ராஜெக்ட் பண்றதுக்கு எனக்கு லேப்டாப் வாங்கி கொடுப்பானு கேட்டான் வீட்டில்ல இருக்கிற நகையை வெச்சு எடுத்துன்னு போய் அடகு அடகு வெச்சு அதில் வந்து ஐம்பத்தஞ்சாயிருபால அவனுக்கு பிடிச்ச மாதிரி லேப்டாப் வாங்கி கொடுத்தேன் அவன்கிட்ட சொன்னேன் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ வாங்கு காசை பற்றி கஷ்டப்பட்டுக்காதே அது நீங்கள் இப்போது காசு கம்மி பார்த்து நீங்கள் மாடல் கம்மியாக வாங்காத உனக்கு அடுத்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு உனக்கு அது யூஸ் ஆகிற மாதிரி வாங்கிக்கோ அப்போது தான் நல்லாயிருக்கும் காசு பற்றி பார்க்காத பொருள் நல்லாயிருக்கா பாரு கம்பெனி இதாகவே வாங்கு அப்படின் சொன்னேன் அவனுக்கு சரிப்பா நான் பார்க்கறேன் நான் பார்த்துட்டு நல்லா கம்பெனி லேப்டாப்பே நான் சொல்கிறேன் சொன்னேன் ஸோ அவனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து எல்லாம் பேசிட்டு இதுமாரி லேப்டாப் சொன்னான் அந்த லேப்டாப் போயிட்டு அது ஒரு ஐம்பத்தஞ்சாயிருவா வந்துச்சி அது நகை அடமானம் வெச்சு அவனுக்கு இப்போ லேப்டாப் வாங்கிக் கொடுத்து அவனுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எல்லாமே கூட அன்இன்ஸ்டால் எல்லாமே அந்த சாஃப்ட்வேர்லாம் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தானுங்க என் ப பிள்ளையும் சந்தோஷப்பட்டான் இப்போது அதில் தான் வேலையே செய்றான் அப்போது என்னால் வாங்க நெ நெகை அடமானம் வெச்சு வாங்கினத்துக்கு பொருள் இந்த லேப்டாப் வெலை கம்மியாக இருந்துச்சி ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இருபதாயிருவா அதிகமாக தான் ஆகிருக்கே தவிர பொருளும் வந்து கம்மியாகல இப்போ சொல்கிறான் என் பையன் அப்பா நீங்கள் அப்போவே சொன்ன இதுமாரி அதிகமாக காசு அதிகமாருந்தா பார்க்காத நான் மா மாடலு அதிகமாக பார்த்து வாய்ங்கோன்னு ஆனால் அப்போது வாங்கினதுக்கு எங்களுக்கு இன்னமும் எல்லாமே யூஸ் ஆகிட்ருக்குப்பா அஞ்சு வருஷ அஞ்சு வருஷத்துக்கு இன்னமும் யூஸ் பண்ணலாம்பா நீங்கள் சொன்னது கரெக்டாக தான் இருந்துச்சி நீங்கள் சொன்ன மாதிரியே வாங்கினதால எனக்கு இன்னமும் பிரச்சனை பிரச்சனை இல்லாமல் ஓடிட்டிருக்கு அப்படின்னாங்க இது வரைக்கும் அந்த லேப்டாப்பில் ஒரு பிரச்சனை கூட வந்ததில்லை இன்னமும் நல்லா யூஸ் பண்ணிட்டிருக்கான் அந்த ப பையன் அந்த பிள்ள வேலை செய்கிறான் அதில் தான் சம்பாதிக்கிறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அயரன் பாக்ஸு இல்லை துணி தெ தைக்கிறதுக்கு வந்து ஆளுங்க வந்து வாய்ன்ட்டு போயிருந்தாங்க அதே பார்த்தீங்கன்னா மாசத்துக்கு ஆறுநூறுபா வந்துடும் இஸ்திரி போடறவுங்க வந்து துணியை எடுத்துட்டு போய் தேச்சு கொடுக்க ஆறுநூறுபா வந்துடும் அப்புறம் எங்கள் பையன் சொன்னான் இந்தமாதிரி அயர்ன் பாக்ஸ் வாங்கிடலாம்பா வாங்கிட்டு நமக்கு வேணுன்ற அன்னிக்கி நம்ம துணியை அயர்ன் பண்ணி போட்டுனு போயிடலாம் நம்ம எல்லா துணி அயர்ன் பண்ணி பீரோவில் அடுக்கி வெச்சாலும் நம்ம வீட்டில் இடம் பற்றாது அந்த துணி கசங்கி போயிடும் நம்ம தேவைன்ற அன்னிக்கி அந்தந்த துணியை அயர்ன் படி போட்டும் போயிடலாம் அதுக்கு ஒரு அயர்ன் பாக்ஸ் தே வாங்கினோம் வாங்கி நம்மளுக்கு வேணுன்றப்போ நாங்கள் தேய்ச்சி போட்டு போகிறோம் கிளீனாக நிறைய துணி அயர்ன் பண்ணி வெச்சாலும் கசங்கி போடற மாதிரி ஆகிடுது ஆனால் அதை வாங்கி வெச்சதால் இப்போது நாங்கள் நான் நாளைக்கு வேணுன்னால் இன்னிக்கி நைட்டு அயர்ன் பண்ணி வெச்சிருவோம் காலையில் அந்த டிரெஸ்ஸை எடுத்து போட்டு போகிறோம் எலக்ட்ரானிக்ஸ் பற்றி பொருள் சொல்லணுன்னா நிறைய சொல்லிட்டு போகலாம் இப்போ எல்லாமே டிஜிட்டல் ஆகிப்போச்சி நிறைய டிஜிட்டல் ஆகிப் போச்சு எலக்ட்ரானிக்ஸ் இல்லாமல் லைஃபே இல்லாமல் போச்சு இன்னிக்கி அப்போல்லாம் அம்மிக்கல்லை ஆட்டி சட்னி அரைச்சிருந்தாங்க இப்போது பார்த்தோன்னா மிக்சி வந்துச்சு மிக்சி வந்ததால் வேலையும் சுலபமாக ஆச்சு ஆ வேலை தான் சுலபமாக ஆச்சு எல்லாமே மாடர்ன் ஆகிப் போச்சு இப்போது ஜுஸ் மிக்சிக்கு வடைக்கு பருப்பு ஆட்டுறதுக்கு எல்லாப் போல எல்லாமே அம்மிக்கல்லில் டேஸ்டாயிருந்துச்சி ஆனால் இப்போ எல்லாமே மிக்சி தான் எல்லாமே எலக்ட்ரானிக் பொருளாகிப் போச்சு வேலை சுலபமாக முடிகிற மாதிரி ஆகிப் போச்சு எலக்ட்ரானிக்ஸ் வந்து மனுஷனோட ஹெல்த்தும் ரொம்ப பாதிப்பாகிடுச்சி டெக்னாலஜியும் இம்ப்ரூவ் ஆயிடுச்சி இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ரானிக்ஸ் இல்லாமையே இருக்க முடியாது அந்தமாதிரி ஆகிப் போச்சு ஏன்னால் ஆட்டோமெட்டிக்கு டோர்ஸு ஆட்டோமெட்டிக்கு ஸ்லைட் டோர்ஸு நம்ம ஆட்டோமெட்டிக்காக கதவாண்ட போய் நின்னின்னா கதவு திறக்கறது உள்ள போனொடனே கதவு மூடிக்கிது அப்றம் லைட்ஸும் அவ்வளோ தான் ஆட்டோமெட்டிக்கில் வந்துச்சு எல்லாமே எலக்ட்ரானிக்ஸ் பொருள் வந்ததால் நிறைய மனுஷனோடய வேலையை கொறைச்சிடுச்சி இதால் மனுஷன் சுத்தமாக சோம்பேறி ஆயிட்டான்னே கண்டிப்பாக சொல்லலாம்